தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணியே இல்லை ஃபர்ஸ்ட்டு தண்ணிக்கு வந்து யாருமே இந்த வருடம் சாகுபடி செய்யறதுக்கு தண்ணிக்கு யாருமே வந்து போராட்டங்கள் இது பண்ணல போராட்டம் அவ்வளோ இது பண்ணாலும் எந்த அவங்க வந்து தண்ணியே கொடுக்கல தமிழ்நாட்டில் வந்து தண்ணியே கொடுக்காதனால வந்து பயிரிட்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க விவசாயிகள் அதாவது விவசாயிகள் வந்து தண்ணி இருந்தாதானே பயிரிட்டு நம்ம நெல்லை உற்பத்தி செஞ்சு வேறு நாட்டுக்கு தானே அனுப்புகிறோம் நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி இருந்தாதானே எல்லாமே தண்ணி இருந்தாதானே பயிரிடு செய்ய முடியும் பயிரிட்டு அதை வந்து மற்ற நாட்டுக்கூட பண்டமாற்றம் செய்யும் போது அங்கே இருந்து நம்ம கோதுமையை வாங்கிக்க முடியும் ஒரு நாட்டில் இருந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து நெல்லை உற்பத்தி பண்ணி நெல்லை வந்து ஏற்றுமதி செஞ்சிவிட்டு அங்கே இருந்து இறக்குமதி கோதுமையை நம்ம வாங்கிக்குறோம் பொருளுக்கு பொருளை மாற்றிக்குறமோ அதனால வந்து தமிழ்நாட்ல வந்து தமி தண்ணியே விடலை இந்த வருசம் தண்ணி விடாமல் வந்து எப்படி நம்ம உற்பத்தி செய்து அவங்களுக்கு வந்து பொருளை வந்து பா அனுப்ப முடியும் அதனால வந்து தமிழ்நாட்ல உள்ள அரசாங்கம் வந்து இதெலாம் வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் எல்லா இடத்துக்குந்தான் தண்ணீர் விடணும் அதனால அந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் தண்ணி விட மாட்டேன்னு ஒரே போராட்டமாக நடக்குது எவ்வளோவோ போராட்டம் பண்ணாங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் இப்போ ஆற்றுல வந்து தண்ணியை விடலை அதனால வந்து பயிரிடுவதற்கு அதிகமாக விவசாயிகள் ரொம்ப கவலை வேதனைகள் எல்லாம் பட்டாங்க எல்லாருமே இந்த வருடம் இந்த வருடத்தில் வந்து பயிரிடு செய்வதற்கு மோட்டார் செட் உள்ளவங்கள்கிட்ட இருந்து தான் க கடன் வாங்கி அவங்கள்ட்ட இருந்து தண்ணி பாய்ச்சி அவங்கள்ட்ட இருந்து இது தண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஆற்றுல தண்ணி வராதனால வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் த தமிழ்நாடு வந்து விவசாயத்துக்கு தொலு தண்ணி கொடுக்காம இதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து நடக்கல அரசாங்கம் இதை வந்து சரியான முறையில் நடத்துறதுக்கு முதலமைச்சர் தான் எல்லாம் செய் சரியான முறையில் ஏற்பாடு செய்யணும் முதலமைச்சர் சரியான முறையில் ஏற்பாடு செஞ்சால்தான் அந்த நாடு வந்து தமிழ்நாடு கரெக்டான நிலையில் போகும் ச அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் எந்த ஒரு விஷயமும் சரியான முறையில் டயத்தில் அந்தந்த டயத்தில் நடைபெற்றால் தான் அதெல்லாம் சரியான முறையில் நடக்கும்